துணி கடையில் நாங்கள் அங்கேயே தைக்கிறோம் துணி வாங்கி வாங்கிட்டு வர்றவங்க எங்கள்கிட்ட கொடுப்பாங்க நாங்கள் அதை அப்போ தைச்சிக் கொடுப்போம் தைச்சிக் கொடுக்கம் போது எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த இடத்துல தைக்க துணி கொண்டு வந்து தரும்பொழுது நிறையா எங்களுக்கு வருமானம் வரும் அதை வச்சு நாங்கள் எங்கள் வீட்டு வருமானத்தையும் பார்த்துக்குவோம் எங்களுக்கும் வந்து அது ஒரு நல்ல தொழிலா இருக்குது ரெண்டாவது நாங்கள் வந்து அந்த புடவைங்கெல்லாம் டிசைன் பண்ணுவோம் கொடுக்கறது அப்புறம் அந்த ஜாக்கெட்லாம் கொஞ்சம் ஓரம் அடித்து பிடிச்சி கொடுக்கறது கைலியெல்லாம் ஓரம் அடித்து அதெல்லாம் நாங்கள் தைச்சிக் கொடுக்கறது மற்றபடி வந்து நல்லா மேலே தையல்லாம் ஓட்டி அவங்க வந்து ஓட்டுத்தையல் மாதிரி ஓட்டிருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து நல்லா ஓட்டி நல்லா நீட்டாக கொடுப்போம் மற்றபடி டைலரிங்கில் வந்து இன்னும் நல்லா கைத்தொழிலோட இருந்தோமுன்னா எந்த பிரச்சினையும் இல்லை நம்மளுக்கும் நல்ல வருமானம் தான் இருந்தாலும் நல்லா தொழிலு கற்றுக்கிட்டவங்களுக்கு நல்லா வருமானம் அதனால் நாங்கள் கடையில் உள்ளே கஸ்டமர்ஸயே நாங்கள் அணுகி அவங்கக்கிட்டயே அவங்க வாங்குகிற துணி அப்படியே அங்கேயே தைச்சி அங்கேயே அவங்க கடையிலே நாங்கள் இருந்து தைச்சி அவங்க கொடுக்குற சம்பளமும் எங்களுக்கு வரும் நாங்களும் தைக்கிற துணிய நாங்களும் காசை வாங்கி வச்சுக்குவோம் இதனால எங்களுக்கும் குடும்ப செலவு கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் பண்ணிக்குவோம் கைலேயும் கொஞ்சம் காசு இருக்கும் மேலும் வந்து வீட்லேயும் வீட்டுங்களில் வந்து ஊருக்குள்ள கொடுக்குற துணிங்களையும் நாங்கள் ஜாக்கெட் தைச்சி டிசைன் பண்ணிக் கொடுப்போம் சேலைங்கள் பட்டு சேலைங்களாம் கொடுப்பாங்க அதுக்கு வந்து நாங்கள் இது பண்ணி முந்தி முடித்து போட்டு முந்தானி முடிச்செல்லாம் போட்டு அதுக்கான டெக்ரேசனனெலாம் பண்ணிக் கொடுப்போம் சுடிதாரும் அதை மாதிரி டாப்ஸு மேலே டாப்புக்கு அந்த ஸ்டோனெல்லாம் ஒட்டி நல்லா டிசைனாக பண்ணி அந்த சாலுக்கு எல்லாம் பண்ணிக் கொடுப்போம் அதில் கொஞ்சம் எங்களுக்கு நல்ல வருமானம் வரும் சுடிதார் வருமானம் சுடிதாரில் தைக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்ல வருமானம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜாக்கெட்டுங்க தைப்போம் இந்த வீட்டுங்களில் வந்து ஜாக்கெட் குழந்த பெரிய வயசு பிள்ளைங்களுக்குலாம் தா ஜாக்கெட்டு வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதையும் தைச்சிக் கொடுப்போம் அதனால் கொஞ்சம் எங்களுக்கு கையில் காசு கிடைக்கும் ரெண்டாவது இந்த கைலிங்க ஊருக்குள்ள கொடுக்குறா ஜாக்கெட்டு க்ராஸ் கட்டிங் பண்ணி வெட்டி லைனிங் துணி ஜாக்கெட்டுக்கு நூறு இரநூறுவான்னு வாங்குவோம் சாதா ஜாக்கெட் தைக்கிறத்துக்கு நாங்கள் வந்து நூற்றம்பது ருபா வாங்குவோம் இது மாதிரி ஜாக்கெட்டை பொறுத்து நாங்கள் டிசைனெலாம் பண்ணி ஆயர்ருபாய்க்கு கூட ஜாக்கெட் தைக்கிலாம் நல்லா ஸ்டோனெல்லாம் நிறையா ஒட்டணும் கை வேலைப்பாடு நிறையா செய்யணும் இது மாதிரி பொறுமையாக நல்லா நிதானமாக செஞ்சு ஜாக்கெட் நல்லபடியாக செட் பண்ணிக் கொடுத்தா மூணாயிரம் நாலாயிரத்துக்கு கூட ஜாக்கெட் தைக்கலாம் இதனால பொம்பள பிள்ளைங்களுக்கு ஒரு கைத்தொழில்னால ஒருத்தவங்கள வந்து நம்ம பார்க்க செலவுல்ல அதனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு முக்கியமாக கைத்தொழில் தேவை நான் வந்து நெசவு அடிக்கிற தாவுக்கும் நாங்கள் போவோம் போயிட்டு அங்கேயும் துணிங்களெலாம் யாரும் தைக்கின்ற மாதிரி இருந்தாலும் வாங்கிட்டு வந்து நாங்கள் தைச்சிக் கொடுப்போம் அவங்களாம் அங்கே உள்ளவங்களாம் நிறையா துணி அவங்களும் தைக்க கொடுப்பாங்க எங்கக்கிட்ட ஒருத்தவங்கள அணுகுனோம்னா நிறையா பேர் எங்களுக்கு துணி தைச்சிக் கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை வச்சு தைச்சிக் கொடுத்துருவோம்